நம்ம வந்து கொ குளத்துல வந்து நீச்சல் அடிக்கணுன்னா குளத்துல வந்து பயப்படத் தேவையில்லை நீச்சல் அடிச்சு நம்ம ஒரு பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆற்றுல வந்து நீச்சல் அடிக்கணுன்னு சொன்னா கொஞ்சம் கேர்ஃபுலாக இருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அது நம்மளுக்கு நல்லது மற்றவங்களுக்கு நல்லது ஏன்னு கேட்டேன்னா எத்தனையோ குளத்துல வந்து ஆபத்து அபாயம் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு தைரியமாக இருக்கும் எங்கள் பையனுக்கு நல்லா நீச்சல் தெரியும் நல்லா இது தெரியும் போயிருவான் திரும்பி எல்லா நல்லா தெம்பாக ஒரு குளத்துல விழுந்தாலும் நீச்சல் தெரியும் வந்துருவான்னு தெரியும் அதேமாதிரி நம்ம நீச்சல் அடிக்கும்போது சேர்த்தி அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் பையன் நல்லா நீச்சல் அடிக்க தெரியும் அவன் வந்து எது வந்தாலும் அவன் சமாளிச்சிக்குவான் அந்தமாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமே இருக்குது ஏன்னா இது வந்து பழைய இடத்துல வந்து நம்மளுக்கு ஆபத்தாக இருக்குது குளத்துலயும் ஆபத்தாக இருக்குது நீச்சல்லையும் ஆபத்தாக இருக்குது நம்ம தெரிஞ்சு அதில் விழுந்தேனா எந்து ப்ராப்ளம் வராமல் நம்மளும் நல்லா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கும் நம்ம தே தைரியம் கொடுக்கலாம் இப்படித்தான் பண்ணலாம் நீ பயப்படாதேன்னு சொல்லி அவங்கள வந்து கீழே இறக்கலாம் அதே மாதிரிதான் ஆத்துலையும் சரி நீ கைக்கொடு நம்ம ஆற்றுக்குள்ளே இறங்கி நம்ம நீச்சல் அடிக்கலான்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களுக்கு நீச்சல் கற்றுக்குடுக்கலாம் நம்மளை தெரிஞ்சிக்கிட்டேன்னா அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அதனால் என்னங்க வேணும் இதெல்லாம் வந்து இந்த காலத்துலருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் மக்கள் வந்து நம்ம பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஆண்களுக்கும் நல்லா இருக்கும் ஏனா ஒரு இடத்துல வந்து துணி அலசுகிற இடத்துல வந்து இந்தமாதிரி ஒரு ஆபத்து வந்தேன்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அந்த குளத்துல இருந்து தப்பிக்கலாம் நீச்சல் அடிக்கிற இடத்துல வந்து நம்ம எதோ கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை எடுக்கறதுக்கு எப்படி எடுக்கணும் சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படிதான் எடுக்கணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனால் நம்ம பார்த்து அதை வந்து நம்ம மைண்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணுன்னா அதே வந்து யோசிக்கணும் இது நம்ம இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின் சொல்லி ஒரு தைரியத்துல தான் குளிக் கீழே இறங்கணும் எதோ தானோன்னு இறங்கக்கூடாது